இப்போ திருமண ஒரு பொண்ணு மாப்பிளையை இப்போ திருமணம் பண்ணுன்னா நம்ம முதல்ல பெண் பெண்ண பார்க்கணும் மாப்பிளையும் பார்க்கணும் மாப்பிளை பார்த்ததுக்கப்பறம் அடுத்து நமக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம எங்கேஜுமெண்டு மாதிரி வச்சிக்கிட்டு அந்த எங்கேஜுமெண்ட எல்லாத்துக்கும் நல்லா திருப்த்தியாக இருந்துச்சின்னா அவங்களுக்கு சாப்பாடுகளை உபசரித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணதில் அந்த வந்து டேட்டு முன்னாடி கோயிலில் வந்து அறிக்கையினு ஒரு ஒரு விசேஷம் வைப்பாங்க அந்த அறிக்கை வாசிக்கும் போது மாப்பிளை வீட்டில் மாப்பிளை வீட்டில் வாசிப்பாங்க பெண்ணு வீட்டில் பெண்ணு வீட்டில் வாசிக்கும் போது அதுக்கு வ விருந்து ஆட்கள்லாம் நிறையா பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கற மாதிரி கொடுக்கணும் கொடுத்துட்டு வர்றவங்கள நம்ம உபசரித்து எல்லாம் சரி பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணம் கோயிலில் வச்சி கல்யாணம்லாம் முடிஞ்சு மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து மண்டபத்தில் வச்சி சாப்பாடு வகையெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம கொடுப்போம் வர்றவங்கள மக்களையும் நம்ம கவனிக்கணும் நல்லா சாப்பாடுகள்லாம் நல்லா உபசரித்து நல்லா செஞ்சோம்னா வர்ற மக்கள் நல்லா சாப்பிடுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க இப்போ நம்ம பிள்ளைங்க வாழ்த்திட்டு போவாங்க அப்புறம் சீர் வரிசைகள் மறுவீடுக்கு போகும்போது சீறு வரிசைகள் கொடுக்கணும் நம்ம கட்டில் சோபா பீரோலு மற்ற சில்வர் பாத்திரங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் ஒரு சில கிராமங்களில் வந்து நம்ம அரிசி பெட்டிங்கும் போது அரிசி பெட்டி மசாலா ஜாமங்க இந்த மாதிரியும் கொடுக்கறதும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுலையும் வசதியை பொறுத்து எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி விசேஷங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கும் முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி ஐட்டங்களைஅரிசி பெட்டியோடய முறுக்கு அதிரசம் வாழைப்பழத்தாறு எல்லாம் நம்ம கொடுக்கணும் எல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் தான் கா நம்ம தமில்நாட்டினுடைய நம்ம கலாச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறது